தோட்டக்கலையில் உங்களை தூண்டியது எதுன்னு கேட்டால் அதுக்கு வந்து இயற்கை தான் சொல்லணும் நம்ப வந்து இப்போது வந்து நம்ப ஒரு ஒரு மலை பகுதிக்கே போகிறோம் அங்கே போய் பார்த்திங்னா வீ அதில் வந்து பார்த்திங்னா வித்தியாசமான பூக்களும் கொண்ட செடிகளும் இருக்குது அதேமாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த மரங்களும் இருக்குது உணவுக்கு தேவையான மரங்களும் இருக்குது அதேமாதிரி மரங்கள் வந்து அதிகமாக நம்ப நட்டு வைக்கும்போது நம்பளுக்கு வந்து காற்று மாசுபடுது வந்து குறைக்கும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்ஸைட் இழுத்துக்கிட்டு அதை ஆக்சிஜனை அதிகமாக வெளியே கொடுக்கும் நம்பளுக்கு மழையை அதிகமாக கொடுக்கும் நிழல் தரும் வெயில் காலத்தில் வந்து நிழல் தரும் இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப பார்க்கம்போது நம்பளும் இந்தமாதிரி வந்து ஒரு தோட்டம் தோட்டம் வைக்கணும் மரம் நடணும் அப்புறம் விவசாய தொழில் பண்ணணும் அப்படிங்கற எண்ணத்தை இதுதான் நம்பளை உருவாக்கி விட்டுச்சு அதே போல் இப்போ நம்ப நம்ப வைக்கிற தோட்டக்கலையில் இருந்தும் நம்பளுக்கு தேவையான உணவுப்பொருட்கள் கிடைக்கும்போது அதை நம்ப கடைகளில் இல்லை மார்கெட்லையும் இந்தமாதிரி கொடுத்து அதை நம்ப சம்பாதிக்கவும் முடியும் இல்லைனா ஒரு தோட்டத்துக்கு நம்ப வேலைக்கு போனால் அங்கே நம்ப சா கூலி ஆளாகவும் வேலை செய்ய முடியும் இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப பண்ணும்போது நம்பளுக்கு தோட்டக்கலையை தூண்டுறது நம்பளுடைய இயற்கை தான்